எங்கள் ஏரியாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸுலாம் இருக்கிறானுங்க ஆனால் உங்கள் அளவு டேன்ஸ் ஆட தெரியாது இங்கேன்னா நான் தான் நல்லா பெஸ்ட்டாக டேன்ஸ் ஆடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஆடுவானுங்க ஆனால் அவங்க எப்புடின்னா லைட்டாக தான் ஆடுவாங்க நம்ம கை கால் தூக்கி அவ்வளோ தான் ஆடுவான் ஆனால் எனக்கு பிடிச்ச டேன்ஸ் பார்த்தன்னா வெஸ்டன் டேன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நான் டேன்ஸ் க்ளாஸ்லாம் போகல ஸோ நானே எனக்கு பிடிச்சப் பாட்டை நானே வீட்டில் போட்டு ஆடிக்கிட்டு அப்படி நான் பாட்டுக்கு அப்படியே கம்முன்னு இருந்துக்குவேன் இதுதான் எனக்கு ஆனால் என் ப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா சும்மா ஆடுவானுங்க லைட்டாக தான் ஆடுவாங்க அது மாதிரி என் ஒரு டென்த்து லெவல்த்து நினைக்கிறேன் அப்போ தான் எனக்கொரு டேன்ஸ் மேல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு அப்புறமா தான் அந்த யுடியூபு அப்பறம் இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரிலாம் டேன்ஸு க்ளாஸ்லாம் இருக்குது நான் அந்த யுடியூபு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து தான் நான் டேன்ஸ் கற்றுக்கிட்டேன் டேன்ஸ் க்ளாஸ் போகட்டுமானு வீட்டில் கேட்டேன் அப்புறம் அவங்களும் பெருசாக எடுத்துக்கல அப்போ அவங்க கம்முன்னு சரி நானும் எதுக்கு நம்மளே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்னு நானும் கம்முன்னு விட்டுட்டேன் அப்புறமா நானும் ஒரு டேன்ஸு ப்ராக்டிஸ்லாம் பண்ணி முடிச்சத்துக்கப்புறம் அப்பறம் ஒரு பிலீவ் வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஒன்று ஆரம்பிச்சேன் அந்த ரீல்ஸில் புத் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் ஓப்பன் பண்ணதுக்கப்பறம் அதில் ரீல்ஸ்லாம் நான் போட்டேன் நான் டேன்ஸ் ஆடி ஆடி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் போட்டுட்டிருந்தேன் போட்டு ஆடினதுக்கப்புறமா ஒரு டுவெல்த்துக்கு வரும் போது நான் ஸ்கூல்லலாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்புறமா காலேஜுக்கு வந்தேன் காலேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் டேன்ஸ் பண்ணி டெவலப்பும் ஆக ஆரம்பிச்சிட்டேன் சரி காலேஜ் வந்ததுக்கப்பறமாவது டேன்ஸ் க்ளாஸ் போவோமான்னு பார்த்தேன் சரி அப்போவும் வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே ஸ்கூல்லேயும் ஃபேமஸ் ஆயாச்சு டேன்ஸ் இது காலேஜுலையும் ஃபேமஸ் ஆயிடுவோம் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்தேன் சரி வந்துட்டு இப்படியே காலேஜு ஃபங்க்சனு அப்புறம் கல்ட்சுரல்ஸு அப்பறம் ஃப்ரெஸ்ஸர்ஸ் பார்ட்டி அப்புறம் ஃபேர்வல் பார்ட்டி இந்த மாதிரி நானே அப்படியே காலேஜில் டேன்ஸ் ஆடி ஃபேமஸ் ஆகிட்ருந்தேன் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்பறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லைட்டாக டேன்ஸ் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் ஆனால் எனக்கு நான் டே எனக்கு டேன்ஸ் பண்ணி வந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு காரணமே பிரபு தேவா அப்பறம் அல்லு அர்ஜுனு அப்பறம் ராம் சரண் விஜய் இவங்களோட டேன்ஸை பார்த்து எனக்கு டேன்ஸ் பண்ணி ஆர்வம் வந்துச்சு உண்மையை சொல்லணுன்னா அவங்களோட பாதி ஸ்டெப்பு கூட நான் நான் கொஞ்சம் அப்படியே எடுத்து போட்டு விட்டேன் அதே மாதிரி டா ட்ரை பண்ணேன் அதைப் பார்த்த என் ஃப்ரெண்ட்ஸுகளும் அப்படியே ஊக்கப்படுத்தி ஊக்கப்படுத்திட்டு இருக்கிறானுங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நானும் டேன்ஸ் அப்படியே ஆட ஆட ஆரம்பிச்சேன் சரி ஓகே நல்லா தான் இருந்துச்சுன்னு என் ஃப்ரெண்ட்ஸும் என்னை அப்படியே ஊக்கப்படுத்திகிட்டே இருந்தாங்க டேன்ஸைப் பற்றி சரி ஓகே நல்லாந்துச்சுன்னு நானும் அப்படியே விட்டேன் இதுதான் என்னுடைய கருத்தாக நான் சொல்லிட்டுருக்கறேன்